நான் ரீசண்டாக டாபர்ரெட் பேஸ்ட் வாங்கிருந்த அது வந்து கிராம்பு இருக்குகிறதுனால பல்லு வலி வராதுனு சொல்லிட்டு தான் நான் அதை சூஸ் பண்ணி வாங்குன கடைசியில் பார்த்தீங்னா அது பல் வலியை எனக்கு குறைக்கல ஈருலே வந்து கொஞ்சம் லைட்டாக வீங்க ஆரமிச்சுடுச்சி அந்த பேஸ்ட் வந்து கொஞ்சம் கொழகொழனு இருக்கும் பிரஷ் பண்ணுறதுக்கு பிரஷ் பண்ண உடனே கொஞ்சம் அந்த ஃபீலிங் இல்லாத மாதிரி இருந்துச்சு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேஸ்ட்டில் வந்து சொத்தை பல்லு வந்து அந்த சொத்தை பல்லோடைய வீக்கம் வந்து குறையவே மாட்டிங்குது எனக்கு கிராம்பு இருக்குதுன்றாங்க ஆனால் அது வந்து வீக்கத்தை குறைக்கல எனக்கு ஸோ இது வந்து பார்த்தீங்னா கொஞ்சம் சைட் எஃபெக்ட் இருக்குதுனு தான் நான் சொல்லுவேன்